அதிகாலையில் எழுந்து விடுவேன் குளிர் நீரில் குளித்து விடுவேன் கொஞ்ச நேரம் தியானம் செய்வேன் மற்றும் விவசாயப்பணிகளில் ஈடுப்படுவேன் அத்துடன் நான் உணவு உண்ணும் பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்க சிறிதளவு தினம்தோறும் விளக்கெண்ணையை சேர்த்து கொள்கிறேன் நான் தலைக்கு குளிக்கும் போது சனி புதன் கிழமைகளில் நல்ல எண்ணெய் பயன்படுத்தி குளிக்கிறேன் எனக்கு கெமிக்கல் இல்லாமல் ரசாயன பொருள் இல்லாத சோப்புகளை பயன்படுத்துகிறேன் அதேபோல் வந்து நான் உணவு உண்ணும்பொழுது ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுகிறேன் கெ இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டுங்ற உணவை நான் நான் தவிர்க்கிறேன்